நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் எங்கள் ஃபீல்டில் வந்து ப்ராஜெக்ட்டில் ஒர்க் வந்தால் தான் வேலையே இல்லைன்னா பெஞ்சில் தான் வச்சுருப்பாங்க ஒர்க் வந்துச்சுனா ரொம்ப டைட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு நாளைக்கு பதினாறு மணிநேரம் அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நேம் அந்த டைமில் டைம் மேனேஜ் பண்ணிட்டு ஒர்க் பேலன்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது தான் விஷயமே அந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணணும் பெரும்பாலும் ஐடினாலே ஐடி கம்பெனினாலே வந்து ரொம்ப லக்ஸ்சூரியஸாக இருக்காங்க அப்படின்னு ஒரு இதெலாம் இருக்கு ஆனால் அவங்களுக்குள்ளேயும் பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் தான் அவர்களுக்கு அந்த ஒரு இது அதில் வந்து எக்ஸ்போஷர் வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டேங்கிறது அது ஒர்க் பண்ணறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ப்ரஷர் நிறைய ஹெல்த் இஷ்ஷூஸ் வருது சில பேர் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணக்குள்ளே மு முதுகு வலி இதுமாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது